பிஎம்டபுள்யூ டொயோட்டா ஆடி மோரீஸ் காரேஜ் ஸ்கார்ப்பியோ டாடா சுசூகி மாருதி ஹோண்டாஸ் ஹீரோ ஸ்கோடா ஆம்னி யமஹா கியா டிவிஎஸ் ஷஃப்பாரி டேரான் வால்வோ வேகனார் ஸ்கூட்டி ப்ளஸர் பல்சர் ஹோண்டா ஆக்டிவா ஃபோர் ஜீ டிவிஎஸ் எக்ஸ்எல் ஓல்ஸ்வேகன் போலோ